தமிழ் நாட்டை பொறுத்தவரைக்கும் சுற்றுலா பயணிகள் தமிழ் நாட்டுக்கு வரும்போது சைக்கிளிங் செய்யலாம் வாட்ரு ஃபோர்ஸ் அவ்வளவாக தமிழ் நாட்டில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ட்ரக்கிங் கேம் இதையும் அவ்வளோ இல்லை க்ராஸ் ஹில்ஸ் என்று சொல்லக்கூடியதும் கிடையாது நம்மளை என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் சைக்கிளிங் செல்கிறார்கள் வாக்கிங் செல்கிறார்கள் இது விளையாட்டு மைதானங்களில் வந்து ஃபுட் பால் போன்ற ஸ்போட்ஸ் விளையாட்டுகள் விளையாடுகிறாங்க கிரிக்கெட் மே கிரிக்கெட்டும் ஆடுகிறார்கள் நமக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட பொறு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இங்கே ஒரு ஒரு டேம் இருக்கிறது அந்த டேமில் போய் எல்லாம் அமர்ந்துகிட்டு சும்மா பிள்ளைகளெல்லாம் ஃபுட் பால் போன்ற விளையாட்டு விளையாடுவார்கள் தமிழ் நாட தமிழ் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் மிக பெரிய வாட்ரு ஃபோர்ஸு ட்ரக்கிங்கு கேம்ஸ் கேமிங் போன்றவற்றையெல்லாம் செய்கிறதில்ல எல்லாம் வரன்னா சைக்கிளில் வருவாங்க இல்லாட்டி நடந்துகிட்டு வாக்கிங் பண்ணிகிட்டு பொழுது போப்பார்கள் தமிழ் நாட்டை பொறுத்தவரைக்கும் சுற்றுலா பயணிகள் வரதெல்லாம் ஆன்மீக பயணம் மற்றும் ஆன்மீக பயணம்தான் நிறைய இருக்கிறது தமிழ் நாட்டில் கோயிலுகளுக்கு செல்வார்கள் எல்லாேருமே ஒன்றும் இல்லை அல்லது சைக்கிளில் அவங்க நடந்து போய்விட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க